நான் வந்து வெப்சைட் ஆன்லைன் மூலிமா வந்து ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினேன் வாங்கினேன் அதோடய விலை வந்து ஆயிரத்தி முன்னூறுவா வாங்கி பிரித்து பார்க்கம் போது ஒரு ஏர் பீஸு டேமேஜ் ஆகிருக்குது இதனால் சரியாக பாட்டு காதில் விழுறதில்ல சரி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்லாம்னு பார்த்தா ஃபோனை யாரும் எடுக்கறதில்ல இது வந்து ரிட்டன் பண்ணிட்டு வேற மாற்றலானு பார்த்தாலும் அதுக்கும் வழி வாய்ப்பு இல்லை இது மாதிரி கம்பெனி விளம்பரம் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது வாங்குங்கன்னு வாங்கின பின்னாடி பிரச்சனையா இருக்குது அதனால இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கிறத்துக்கு ரொம்ப யோசணை பண்ணி வாங்க வேண்டியாதா இருக்குது வாங்கவும் பயமாக இருக்குது அதனால நான் வந்து வெளி மார்க்கெட்டில் டேரைக்டாக காசு கொடுத்து நேரடியாக வாங்கினோம்னா பொருளை செக் பண்ணி வாங்கிக்கலாம் போட்டு பார்த்து வாங்கிக்கலாம் அதனால யாரும் வந்து இது மாதிரி பொருளை வாங்கிறதுக்கு பயப்புடுகிறாங்க நமக்கு அது மாதிரி தான் இருக்குது